அது விவசாய கடனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க இருந்தாலும் நாங்கள் விளைவிக்கிற நெல்லெல்லாம் பார்த்திங்கனா அரசாங்கமே வாங்கிக்கிதுங்க எங்களுக்கு நாங்கள் இந்த புரோக்கர் கமிஷனெலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க நம்மளுக்கு இந்த புரோக்கர் கமிஷன் இல்லை இடை த எதுவும் எந்த தொந்தரவும் இருக்கிறதில்லைங்க அடுத்தது பார்த்திங்கனா அரசாங்கம் எப்படியாருந்தாலும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கடன் தள்ளுபடி பண்ணுதுங்க இந்த தடவையும் தள்ளுபடி பண்ணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறங்க